ஃபஸ்ட்டில் எங்கள் தோட்டத்தில் வந்து நாங்கள் செடிகள் மரங்கள் இது அனைத்துமே வச்சிருக்கோம் தக்காளி செடி மிளகாய் செடி கத்திரிக்காய் செடி கொத்தரங்காய் செடி மரம் வந்து நெல்லிக்காய் மரம் கொய்யா மரம் தேங்காய் மரம் அனைத்துமே நாங்கள் வச்சுருக்கோம் ஆனால் அது வந்து சரியாக பாரம்பரிக்காத்தால் எல்லாமே வந்து வேஸ்ட்டாகிடுச்சி அப்போது ரொம்ப வந்து மனதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது ஆனால் இப்போ அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் உரம் யூரியா எரு ஆட்டு எரு மாட்டு எரு இது அனைத்தும் போட்டு பில்லலாம் எடுத்து சுத்தம் பண்ணி அது வந்து பாரம்பரிக்கும்போது அதில் வந்து செடியில் வந்து பூச்செடியாக இருக்கட்டும் தேங்காய் மரமாக இருக்கட்டும் தக்காளி கன்றா இருக்கட்டும் அதுக்குத் தேவையான ஊட்டத்தை கொடுக்கும்போது அந்த செடியும் சரி அது நல்ல மகிழ்ச்சியாகவும் நல்ல பச்சை பசேல்னும் அதுவும் நல்லா வளரும் வைக்கிம்போது நாம்ம வச்ச செடி வந்து நல்லா வளர்ந்துருக்கே தக்காளி விளையிது மரத்தில் காய்கள் பழங்கள் ஆனால் காய்க்கும்போது அது நம்ம மனதுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறது